இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் திருவிழாங்கிறது வந்துட்டு ஏழு நாள் நடக்கும் ஒரு வாரத்துக்கு நடக்கும் அதில் வந்து சிக்ஸ் டேஸ் வந்துட்டு மண்டல படி கொடுப்பாங்க அது வந்துட்டு இன்னும் கலாச்சாரத்தில் வந்துட்டு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஃபேமிலியும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்புறம் வந்துட்டு இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு தாய் மாமா தான் சடங்கு சுற்றணும் அப்படின்னு இருக்கும் அப்புறம் இப்போ இறந்தவங்களுக்குலாம் விரதம் பிடிக்கையில் இது படையல் வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாம சாப்பிடணும் அப்படிங்கிற இதலாம் வந்துட்டு இன்னும் நம்ம ஃபேமிலிஸில் பின் பண்ணிட்டு தான் இருக்காங்க